நான் டிராவல் போனது வந்து கோயம்புத்தூரில் நிறையா மால் இருக்கும் ரெண்டு மூணு மால் இருக்கு ப்ரூஃபில்ஸ் ஃபன் மால் இருக்கு நான் ஃபன் மாலுக் ஃபன் மாலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ருக்கேன் போகும்போது நல்லா பஸ்ஸில் போனோம் நல்லா இருந்துச்சி எல்லோரும் பேசிகிட்டு சிரிச்சிகிட்டு ஏதாச்சும் வாங்கி பஸ்ஸில் வெச்சு சாப்டுட்டே போனோம் அந்த டிராவல் நல்லா இருந்துச்சி அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட ஃபேமிலியோட கோவிலுக்கு போனேன் ராமேஸ்வரம் அதுவும் நல்லா இருந்துச்சி அந்த டிராவலும் நல்லா இருந்துச்சி ஸோ பஸ்ஸில் போகிறது அந்த டிராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் டிராவல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட போகிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தான்